வணக்கம் சார் சொல்லுங்கள் சொல்லுங்கள் சார் பேசுங்கள் சொல்லுங்கள் சார் பால் பண்ணையே இருக்குது சார் உங்களுக்கு என்ன சார் தேவைப்படுது பன்னீர் பத்து லிட்டருங்களா ஓ என்ன தேவைக்கு பயன்படுத்துகிறீங்க இன்றைக்கியாக யூஸ்ஸுக்காக தேவைப்படுத்துவீங்களா இல்லை கொஞ்சம் ஒரு வாரம் ஒரு மந்த் அதுமாதிரி தேவைக்காக கேட்குறீங்களா சார் எங்கள் கிட்டே வாங்காமல் நீங்கள் வேறு எங்கே வாங்கினாலும் நல்லாயிருக்காது எல்லாேருமே எங்கள் கிட்டே தான் வாங்கிட்டு போகிறாங்க தரம்னா தரம் நூறு பெர்செண்ட் தரம் எங்கள் கிட்டே தான் சார் நாங்களே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவோம் சார் நீங்கள் அட்ரஸ் சொன்னால் போதும் நாங்களே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவோம் வேறு ஏதாவது தேவைப்படுதா சார் சார் எங்கள் கிட்டே பால் பண்ணையில் மாடு கூட இருக்குது சார் மாடே கூட நாங்கள் நீங்கள் வாங்கிக்கங்க உங்களுக்கு மாட்டிலேருந்து எல்லா நீங்களே எடுத்துக்கலாம்லே கேட்டது உண்டுங்க கேட்காததும் தருவோங்க அதுதான் இந்த பால் பண்ணை வியாபாரிங்றது உங்களுக்கு என்ன சார் சீஸ்ஸு பன்னீரு பால் பால் பவுடரு நெய் தயிர் மோர் எல்லாமே வேணுங்களா சார் எத்தனை எத்தனை எவ்வளோ குவாண்டிட்டியில் வேணும் உங்களுக்கு என்னைக்கு வேணும் எப்படி வேணும் எங்கே வேணும்

சொல்லுங்கள் சார் பன்னீர் நோட் பண்ணிக்கிறேன் சொல்லுங்கள் பன்னீர் அஞ்சு கிலோ ஓகே நோட் பண்ணியாச்சு சொல்லுங்கள் சார் நீங்கள் எப்படி கேட்டாலும் ஆகும் சார் எங்களுக்கு நீங்கள் கையில் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க சொன்னால் கூட எடுத்துன்னு வந்து தருவோம் சார் இல்லை பேக் பண்ணி கேட்டாலும் செஞ்சு வந்து தருவோம் கிராம் கணக்கிலே கேட்டாலும் தருவோம் கிராம் கணக்குன்னால் ஒரு பத்து கிராம் ரெண்டு கிராம் அப்படி கட்டி தரவா இல்லை எப்படி நூறு கிராம் இரநூறு கிராம் பத்து கிராம் பற்றாதே சார் உள்ளங்கைலேயே வைச்சாலே பற்றாதே ஊதி விட்டாலே பறந்துடும் சார் அது அப்படிங்களா பெரிய வியாபாரியாக இருப்பீங்க போல் சார் நீங்கள் நேரில் தாராளமாக வாங்க நான் இங்கே தான் இருப்பேன் வாழ்க்கையில் பால்னு உங்கள் வாழ் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கணுன்னா எங்கள் கிட்டே தான் நீங்கள் பார்க்கணும் ஓகேங்களா நன்றி சார் நன்றி சார்